எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நிறைய காய்கறிகள் பழங்கள் பூக்கள் எல்லாம் நிறையா விளைய வைக்கிறோம் அதையை வந்து நாங்கள் வீட்டு யூஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் வந்து மீதி ஆகிதறதெல்லாம் வந்து வெளியில் கடைகளுக்கு அந்த மாதிரி பொது மக்கள் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் நாங்கள் வந்து இயற்கையான முறையில் வந்து பயிர் செய்கிறதுனால எல்லாேருமே விரும்பி வாங்கிறாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதே வந்து கடையில் எல்லாம் வந்து நிறைய வந்து கெமிக்கல் போட்டு செய்கிறதுனால உடம்புக்கு வந்து பாதிப்பு தான் அதனால வந்து எல்லாேருமே எங்கள் கிட்டே வந்து காய்கறி பூக்களெலாம் வந்து விரும்பி வாங்கிறாங்க ஓகே